எண்ணெய் பாத்திரங்களை எப்படி கழுவுகிறதுனா அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் எப்படி கழுவினாங்னா சாம்பல் அடுப்புக்கரி புளி இதையெல்லாம் வெச்சு தான் கழுவினாங்க சுத்தமாக இருக்கும் இப்போ வந்து புது புதுசாக வந்திருக்கு விம் பார் ஜெல்லு விம்மு விம் சோப்பு இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு இதனால் வந்து சீக்கிரமாக சுத்தம் சுத்தம் ஆகாது சு சீக்கிரமாக சுத்தம் ஆகாது இதில் வந்து எவ்வளோ தான் கழுவினாலும் அப்படியே சைட்லெல்லாம் ஒட்டினே தான் இருக்கும்